கடன் வாங்க நாங்க கடன் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் கொடுத்தும் அவங்க நமக்கு திரும்பி ஒழுங்காக கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது அவங்க கொடுக்காத நேரத்தில் ரொம்ப கஷ்டமாகுது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்தும் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு வாங்குகிறாங்களே நம்மகிட்ட திருப்பி கொடுக்கலையே அப்படின்றதுதான் நம்ம ரொம்ப மனக்கஷ்டமாருக்குதுங்க எங்களுக்கு அதனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் கேட்டு கேட்டு பார்க்குறோம் நம்மகிட்ட கொடுக்கமாட்றாங்க ஒரு சிலர் ஏமாத்துகிறாங்க சரி என்ன பண்ணுறது நம்மகிட்ட எப்படிதான் கேட்குறது ஒண்ணுமே புரியல இனி நாங்கள் கொடுக்கல் வாங்கள் ரொம்ப நாங்கள் கொடுத்துருக்குறோம் கொடுக்காம போயிருக்காங்க எங்களை ஏமாற்றியும் போயிட்டாங்க ரொம்ப எங்களால் எதுவும் பேச முடியல சரி நமக்கு கடவுள் ஒரு விதத்தில் ஒரு நமக்கு கருணை காட்டுவாருன்ற முறையில நாங்க அமைதி காத்துகிட்டுதான்மா இருக்கிறோம் அதனால் நாங்கள் கடன் இன்னுமும் எங்களை கேட்குறாங்க ஒரு பைசா வட்டிக்கு குறைஞ்ச வட்டிக்கு தான் நாங்கள் கொடுப்போம் கொடுத்தும் சரி நாங்கள் நம்பி தான் கொடுக்குறோம் அப்புறம் சிலர் கொடுத்துறாங்கங்க எங்ககிட்ட கடன் வாங்குகிறாங்க கடன் கொடுத்துறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் அர்ஜெண்ட் ஆபத்துக்கு கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துன்னுதாருக்குறோம் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் கொடுத்துறாங்க ஒரு சிலர் தள்ளி தள்ளி லேட் பண்ணுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல சரி ஒரு அர்ஜெண்ட் ஆபத்துக்கு கேட்குறான்றதுனால நான் கொடுத்து உதவி பண்ணின்னுதாகிருக்குறோம்